ஆ எனக்கு பத்தாயர்ரூவாய்க்குள்ள ஒரு ஃபோன் வேணும் சார் ஆ ஆமாம்ங்க சார்

எனக்கு ரியல்மீ ஃபோனே காம்மியுங்க சார் ஆ ஆமாம்ங்க சார் ஆ ஆமாம் சார் கேமரா குவாலிட்டி அந்தமாதிரி காம்மியுங்க ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஆமாம்ங்க சார் ஆஃபர் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் காம்மியுங்க சார் ஆ ஓகே சார் வாரண்டி கேரண்டி ஏதாவது ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே சார் இது டெம்பர் கிளாஸு பேக் பீஜு ஏதாவது மாத்துகிற மாதிரி மாற்றி தர்ற மாதிரி ஆ ஓகேங்க சார் இல்லை சார் கேஷ் ஆன் தான் பண்ணுவோம் இல்லை சார் கேஷ் ஆனு ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க ஆ ஓகே சார் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கலாமா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இந்த ஃபோனே ஓகே இந்த ஃபோனே பேக் பண்ணிவிடுங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓ ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்